இப்போது விளையாட்டு துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அளிக்கும் வகையில் வந்து மினி மாரத்தான் அந்த மாதிரி இதில் வந்து எயிட்ஸ் விழிப்புணர்வு எயிட்ஸ் விழிப்புணர்வு கேன்சர் விழிப்புணர்வு போன்ற இதெலாம் இது பண்ணுது ஒவ்வொரு மனிதனுக்கு தனிபட்ட இந்த முறைக்காக ஒவ்வொரு விளையாட்டுகள் விளையாடப்படுகிறது ஆனால் அது அப்படி இல்லாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரிக்கு விளையாடுற விளையாட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதில் வந்து கபடி கோகோ அந்தமாட்டுக்கு இதெல்லாம் வந்து டீம்மாக எப்படி ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்ற இது அதுமாட்டுக்கு வந்து இது ஹாக்கி ஃபுட் பால் இதெலாம் வந்து அடுத்தவங்களிடேருந்து நம்ம எப்படி கரெக்டாக அந்த இதை அச்சீவ் பண்ணுறது ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படின்றமாட்டுக்கு ஒரு கான்சப்ட் கொண்டு போகிறதுக்காண்டி அந்த கேம்ஸெலாம் பயன்படுது அதேமாட்டுக்கு தனிநபர் விளையாடக்கூடிய ஒவ்வொரு நபராக விளையாடக்கூடிய கிரிக்கெட்டை வந்து நம்ம இவ்வளோ இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை மையமாக வச்சு செயல்படுதுங்கிறதுனால் மைண்ட் நல்ல ரிலீஃபாக வேலை செய்யும் அதே டைமில் வந்து உடல் உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்றாகவே வேலை செய்யுது உடலை நல்லா வச்சுக்கிற பயன்படுது